ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ராம் காரு ஏஜென்சிலேருந்து பேசுகிறோம் சொல்லுங்கள் ஷோரூம் ம் இருக்குது சார் உங்களுக்கு என்ன மாதிரியா டைப்பான காரு பார்க்குறீங்க சார் காரு ஃபஸ்ட் டைப் வந்து மாருதி சுஸுக்கி ஓமினி அடுத்து பொலோரோ அது வந்து ப்ரைஸ் வந்து எப்படியிருந்தாலும் ஒரு டுவெல் லேக்ஸுக்குள்ள வந்துடும் சார் உங்களுக்கு அப்புறம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆடி பிஎம்டபுள்யூ அப்புறம் ஃபோர்டு இது மாரி காருங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டொண்ட்டி லேக் தேட்டினுக்குள்ள வரும் நீங்கள் எது மாரியே காரு பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்றா போல் பண்ணலாம் ம் ஓகே சார் இருக்குது எப்படி ஃபிஃப்ட்டினுக்குள்ள பார்க்குறீங்களா ஃபிஃப்ட்டி லேக்ஸ் ஓகே சார் ஓகே சார் அதுபோலலாம் இருக்குது சார் உங்களுக்கு பதினைஞ்சு லட்சத்தில் இனோவா ஒன்று இருக்குது இனோவா அப்புறம் வந்து மாருதி சுஸுக்கிலேயே வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடல்லாம் வந்திருக்கு சார் ஆ ஆ ஆ ஆ

ஆ இருக்குது சார் ஆ எலெக்டர்னா ஒரு தேட்டி லேக்ஸு வரும் சார் உங்களுக்கு ஆ அதில் வந்து உங்களுக்கு ஃபெசலிஸ்ட்டு சேஃப்ட்டி ஃபெசலிஸ்ட்டு எல்லாமே இருக்குது ம் ஏர் பால் எ ஏர் பலூன் எல்லாம் இருக்குது சார் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எ இப்போ லேட்டஸ்ட்டான மாடல் ஒன்று வந்து நம்ம சேஃப்ட்டிக்கு அப்பறம் ஜிபிஎஸ் கண்ட்ரோலு எல்லாமே நல்லா நிறைய அதிகமாக இருக்குது சார் உங்களுக்கு பிரச்சனை இல்லை எலெக்ட்ரிக்கல் கார் நீங்கள் ஒருவேளை எலெக்ட்ரிக்கல் எடுக்கிறா மாதிரி இருந்தால் எடுத்துக்குங்க இல்லைனா பெட்ரோல் கார் இருக்குது அப்புறம் டீசல் ஃப்யூல் இன்ஜெக்ஷன் பண்ணுற பண்ணுறதுக்கூட கார் இருக்குது சார் உங்களுக்கு

சே சரிங்க சார் ஃபிஃப்ட்டின் லேக்ஸுக்குள்ள இருக்குது சார் உங்களுக்கு நீங்கள் பார்த்து வேணுனா நேரில் வந்து பார்க்கறீங்களா சார்

ஓகே ஆ ஓகே சார் பிராண்டடா உங்களுக்கு பிராண்டடா உங்களுக்கு நல்ல கம்பெனியாக நான் உங்களுக்கு பார்த்துக் கொடுக்குறேன் சார் உங்கள் ஃபேம்லி ஆ ஃபேம்லி போ ஒரு ஒரு ஃபேம்லி போகிறா மாதிரியே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சார் காரு கார் இருக்குது சார் நீங்கள் வாங்க நேரில் வாங்க சார் உங்களுக்கு கன்ஃபார்ம் நான் முடித்துக் கொடுக்குறேன் ஓகே ஓகே சார் ஓகே சார் இப்போ லேட்டஸ்ட்டு மாடல்லாம் வந்திருக்கு ஓல்டு மாடல்லேயும் இருக்குது லேட்டஸ்ட் மாடலில் இப்போ நியூ மாடல் வந்திருக்கு நியூ மாடலில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நியூ மாடலே வந்து ஃபிஃப்ட்டின் லேக்ஸுக்குள்ளே பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கு மேலே பார்த்தா கூட ஓகே ம் ஆ ஆ நீங்கள் ஃபேம்லியோடு வந்துன்னு ஆ ஷோரூம் வந்து பாருங்கள் சார் ஓகே நான் முடித்துக் கொடுக்குறேன் உங்களுக்கு நான் காரை ஆ ஓகே சார் சரிங்க சார்